ஆமாம்மா சொல்லுங்கள் நீங்கள் யாரு சரிங்கம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் ஆ சரிங்கம்மா என்ன அரிசிம்மா வேணும் உங்களுக்கு ஆமாம்மா

ஆ இருக்குதும்மா

அந்த அரிசியே உங்களுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இதாகும்மா ஒன்றும் அதிகமாக டைம் எடுத்துக்காது ஆனால் ப்ரௌன் அரிசி ரேட்டு கொஞ்சம் அதிகம்

தரமாக அதெல்லாம் பிரச்சின இல்லைம்மா எங்கள் கடையில் இருக்கிற அரிசி எல்லாமே குவாலிட்டி பார்த்து தான் நாங்கள் செக் பண்ணி தான் எடுக்கிறோம் குவாலிட்டியை பொருத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை ஆனால் அந்த ப்ரௌன் அரிசி இங்கே யாரும் ரொம்ப விரும்பி கேட்கமாட்டாங்க ஏன்னா ரே ரேட்டை கேட்டுட்டு அதை வாங்கமாட்டாங்க அதுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன் ரேட்டு வந்து பத்து கிலோ வந்து எட்டாயிர்ருவா வரும்மா ஓகேம்மா நீங்கள் பக்கமா இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் கொடுத்தனுப்பிட்றேம்மா செ சார்ஜி நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெலிவரி சார்ஜும் நீங்கள் கொடுக்கணும் இதே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம்மா ஆ கொடுத்தனுப்பிட்றோம்மா நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் ஒரு ஆயிர்ருபா பேப் பண்ணுங்க ஜிபே மூலம் ஆமாம்மா ஆமாம்மா இதே நம்பருக்கு தான் ஓகேம்மா நீங்கள் அரிசியை கொண்டு வந்து கொடுக்கும் போது பேலன்ஸ் அமௌண்கிட்ட கொடுத்தனுப்பிடுங்கம்மா நிச்சயமாம்மா தரத்தில் எந்த குறையும் இருக்காதும்மா சரி ஆ நன்றிம்மா